சார் வணக்கம் சார் சார் இந்தியன் பேங்க் இந்தியன் பேங்க் மேனேஜருங்களா ஆ சார் ஒரு பர்ஸ்னல் லோன் அப்ளை பண்ணலான்னு சொல்லிட்டு கேட்கறேங்க சார் சார் ஒரு ஃபைவ் லேக்ஸ் வேணுங்க சார் ம் ஆ சார் சார் இல்லைங்க சார் விவசாயம் விவசாயம் தாங்க சார் விவசாயம் பண்ணுறேன் அதோடய வந்து மாட்டுப்பண்ணை வைக்கலான்னு சொல்லி முடிவு பண்ணியிருக்கேங்க சார் அதுக்காதான் லோன் கேட்கறேங்க சார் ஆமாங்க சார் சார் இல்லைங்க சார் ஆல் ஆல்ரெடி நான் வந்து ஒரு ரெண்டு மா ஒரு மூணு மாடு வச்சுருக்கேங்க சார் ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட ஒரு இருபது லிட்டர் பால் கறக்கிறேன் இருபது லிட்டர் பாலுக்கான வருமானம் எனக்கு வருதுங்க சார் அதோடய கொஞ்சம் லோன் போட்டு இன்னும் பத்து ஒரு பத்து மாடு சேர்த்து வாங்கிக்கினோம்னா ஒரு மாட்டுப்பண்ணை மாதிரி போட்டால் நம்ம அதில் கொஞ்சம் டெவலப்மெண்ட் பண்ணலான்னு தாங்க சார் கேட்குறேன் ஒரு ஃபைவ் லேக்ஸ் லோன் கொஞ்சம் ரெடி பண்ணி கொடுத்தீங்கன்னா கொஞ்சம் யூஸ்ஸாக இருக்குதுங்க சார் அதுதாங்க சார் சொல்லுங்கள் சார் என்னென்னா டாக்குமெண்ட் தேவை என்ன ப்ரூஃப் தேவைன்னு சொல்லுங்கள் நில பத்திரமாங்க சார் சார் இது மாட்டு லோனுக்கெல்லாம் நெலம் பத்திரம் தேவையாங்க சார் ஓ சரிங்க சார் அது விவசாயம் அக்ரியில் போனால் ஓரளவுக்கு இன்ட்ரெஸ்ட் குறையும் சரிங்க சார் சரிங்க சார் என்னென்ன ப்ரூஃப் வேணும்னு சொல்லுங்கள் என்னென்ன ப்ரூஃப் வேணும்னு கொஞ்சம் சொல்லுங்கள் சொன்னீங்கன்னால் சார் நான் எடுத்துகிட்டு வந்துடுறேங்க சார் திங்கள் கிழம மண்டே வ வரலாம்னு இருக்கேங்க சார் ஓகேங்க சார் ஓகேங்க சார் ம் சரிங்க சார் சரிங்க சார் கொஞ்சம் லோனை கொஞ்சம் சீக்கிரம் பார்த்து முடிச்சிவிடுங்க சார் ஏதோ ஏதோ கொஞ்சம் ஏதாவது ஆ சரிங்க சார் கொஞ்சம் இதை குயிக்காக கொஞ்சம் முடிச்சிவிட்டீங்கனா ஏதாவது பார்க்கறேங்க சார் சரிங்க சார் ஓகேங்க சார் அப்போ மண்டே வந்துறேங்க சார் கொஞ்சம் லோன் மட்டும் எனக்கு ரெடி பண்ணி கொடுத்துடுங்க சார் ஆ ஓகேங்க சார் தேங்க்யூங்க சார் தேங்க்யூங்க சார்